கோழி வீட்லேயே இருபது முப்பது கோழி வளர்க்குறேங்க அடிக்கடி அதை ஒன்றும் பராமரிக்க முடியாது ஆள் வைச்சாலும் அதுவும் எடக்கு மொடக்காக தான் வேலை பார்த்துட்ருக்காங்க கோழியும் ஒழுங்கா கிடக்கிறதில்ல அதை பராமரிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குது வீட்லேயே வெச்சு தீனி போட்டுகிட்ருக்கோம் ஏதோ சுமாராக லாபம் கிடைக்கிதுங்க பெருசாக ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை வெயில் காலம் வந்தால் ரொம்ப கோழியிலாம் சேதம் ஆகிருது அதுவும் கஷ்டமா தான் இருக்குது ஆளுங்களை போட்டாலும் ஆளுங்கள் ஒழுங்கா வந்து வேலை பார்க்கறது கிடையாது எங்களாலேயும் வீட்டில் வச்சு நடத்துகிறது ரொம்ப சிரமமா தாங்க இருக்குது